எனக்குப் பிடித்த பருவம் வந்து குழந்தைப் பருவம்தான் அந்தக் குழந்தைப் பருவத்தில் பார்த்திங்கனக்கா நம்ம எந்த எக்ஸ்பெட்டேஷனும் நம்மளுக்கு கிடையாது நம்ம வந்து பார்த்திங்கன்னா விளையாடலாம் படிக்கலாம் யாரும் நம்மளை கேள்வி கேட்க முடியாது நம்ம அது யேர்னிங் பண்ணணுகிற தேவைகள் இருக்காது இந்த மா அதிலே வந்து குழந்தைகள் அப்படின்போது பார்த்திங்கனாக்க நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கற்றுக்குறதுக்கு ஆர்வமாக இருப்போம் அதே மாதிரிப் பார்த்திங்ன்னா எலாபிரேட்டான நடவடிக்கைகள் பிரண்ட்ஸ்சிப் சர்க்கிள் வந்து நம்மளுக்கு நிறைய தேவைப்படும் அப்போ நம்ம நல்ல பிரண்ட்ஸ்சிப் எது கெட்ட பிரண்ட்ஸ்சிப் எது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இளமைப் பருவத்தில்தான் நம்ம எல்லா விஷயங்களையும் நம்ம செய்ய முடியும் இன்னொன்று பார்த்திங்ன்னா எல்லாமே ஒரு புது அனுபவமாக இருக்கும் ஒரு ஃபீல்டு வந்து புதுசாக இருக்கும் ஸ்கூலுக்குப் போவது ஸ்கூலில் படிக்கிறது பார்க்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்ன்னா ஒவ்வொரு புதுமையான விஷயங்களாக இருக்கும் அந்த புதுமையான விஷயங்கள் புதுமையான அனுபவங்கள்தான் நமக்கு வந்து பார்த்திங்ன்னா அடுத்த அடுத்த கட்டங்கள் அடுத்த பருவத்துக்குப் போவதுக்கு நம்ம ஒரு முன்னோடியாக நம்ம கருதுகிறோம் அந்த மாதிரி அனுபவமெல்லாம் வந்து பார்த்திங்ன்னா நமக்கு ப்யூச்சரில் வந்து ரொம்ப நிறைய விஷயங்களில் நம்ம விரிவுபடுத்திக்க விரும்பி விரும்புவோம் நல்லது எது கெட்டது எது நல்லது நடந்தால் என்ன பண்ணுவோம் கெட்டது நடந்தால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம முன்கூட்டியே நம்ம தெரிஞ்சுக்கலாம்